புதிய சமையல் ரெசிபீலாம் பார்க்கணுன்னா நான் அதிகபட்சமாக யூடியூப் ஃபுட் ஃபுட் குக்கிங் சேனல்ஸ் அதாவது அதேமாதிரி யூடியூப் சேனல்ஸ் இருக்கும் வெங்கடேஷ் பட்டின் இதயம் தொட்ட சமையல் செஃப் ரன்வீர் ப்ரார் குணால் கபூர் சஞ்சீவ் கபூர் இவங்களோட ஷோஸ்லாம் பார்ப்பேன் விகாஸ் கண்ணா கார்டன் ராம்சி இவங்களோட ஷோஸும் பார்த்து புதுசு புதுசாக நம்ம ரெசிபீஸ் தெரிஞ்சுக்கலாம் அதேமாதிரி குக்கிங் டெக்னிக்கு இதலாமும் தெரிஞ்சுக்கலாம் அதேமாதிரி சில சேனல்ஸ் இருக்கும் செஃப் ஆண்டியோடது இருக்குது மைக்கேல் ஆலிவரோடது இவங்களோட ஷோஸ்லாம் பார்த்து கூட நான் வந்து கற்றுப்பேன் அதேமாதிரி ரொம்ப இம்பார்டண்ட் என்னென்னால் இதில் டெக்னிக்கு வெஜிடேரியன் ரெசிபீஸ்லாம் நான் மெயினாக கான்ஸன்ட்ரேட் பண்றேன் ஸோ அந்தமாதிரி இருக்கிறப்ப எனக்கு ஆப்ஷன்ஸ் லிமிடெட் அதேமாதிரி மெட்ராஸ் சமையல் இருக்குது அதேமாதிரி நிறைய பாட்டி இருப்பாங்க அவங்களோட லைஃப் டைமில் என்னென்ன ரெசிபீஸ் கற்றுட்டுருப்பாங்க அன் அவங்களோட ரெசிபீஸும் பார்ப்பேன் அதேமாதிரி செஃப் பங்கஜோட ரெசிபியும் பார்ப்பேன் இவங்க எல்லோருமே எப்படி ஈஸியாக குக் பண்ணலாம் அட் தி சேம் டைம் மேக்ஸிமம் ஃப்ளேவர்ஸ் எடுத்துட்டு வராங்கங்குறதும் நம்ம கற்றுக்குறாங்க அதேமாதிரி சில டைம் சில பேருகிட்ட அவன் இருக்காது அவன் இல்லாமல் அதோடய சப்ஸ்டிட்யுட் வேறே என்ன மெத்தேட்ஸ் இருக்கும் இதெல்லாமும் வந்து கற்றுக் கொடுப்பாங்க இதில் இம்பார்டண்ட் என்னென்னால் நம்மளுடைய சமையல் கற்றுகிறப்போ அதோடய ஃபிளேவர் அரோமா டெக்னீக் எப்படி எடுத்துட்டு வருது என்ன ஆர்டரில் ஸ்பைஸஸ் இல்லை இங்கிரிடியன்ட்ஸ் போடுகிறதுங்குறது தான் இம்பார்டண்ட் இவங்க இதெல்லாமும் சொல்கிறாங்க சில நியூயான்ஸஸும் சொல்லுவாங்க ஸோ இந்தமாதிரி இருக்கிறப்போ இந்தமாதிரி செஃப்ஸ் கிட்ட கற்றுக்கணும் ஒவ்வொருத்தங்ககிட்ட ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது நம்ம செஃப் பங்கஜ் வந்து அவங்க ஸ்பெஷலிட்டி என்னென்னால் வெஜிட்டேரியன் ஃபுட் மெயின்லி ஜெயின் ஃபுட் வெங்காயம் நிலத்துக்கு கீழே விளையிற காய்கறிகள் எல்லாம் வந்து அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க ஸோ ஜெயின் ஃபுட் அவங்ககிட்ட கற்றுக்கலாம் அதேமாதிரி செஃப் சஞ்சிவ் கபூர் எப்பவுமே வந்து ஃப்ளெக்ஸிபிலான ரெசிபீஸ் தான் சொல்லுவார் ஸோ ஃபிளெக்ஸிபிலிட்டிக்காக அவர்கிட்டேருந்து கற்றுறலாம் மெட்ராஸ் சமையல் எதுக்குன்னால் அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு தகுந்தமாதிரி சமையலை வந்து அவங்க காட்டுவாங்க ஸோ அதுக்காக வந்து மெட்ராஸ் சமையல் பார்ப்போம் அதேமாதிரி மாமிகளும் நமக்கு தகுந்தமாதிரி ரைஸ் குக்கரை வச்சு எப்படி பண்றது ப்ரெஷர் குக்கரை வச்சு பேஸிக்கலி எப்படி பண்றது இதெல்லாமும் அவங்க சொல்லுவாங்க செஃப் ரஞ்ஜீவ் ப்ரார் குணால் கபூர் இவங்கெல்லாம் வந்து விகாஸ் கண்ணா இவங்கெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் ரெசிபீஸ் நிறைய காட்டுவாங்க கார்டன் ராம்சேயும் அவங்களோட ஷோஸ் வந்து மோஸ்டலி வந்து அட்வென்ஜர் பேஸ்டு ஷோவாக இருக்கும் ஒரு இடத்துலிருந்து இன்னொரு ஒரு இடத்துல ட்ராவல் பண்றமாதிரி ஒவ்வொரு இடத்துலை எப்படி அவங்களோட ஓன் ரெசிபியை வச்சு அந்த டெஸ்டினேஷனோடய ட்விஸ்ட் எப்படி எடுத்துட்டு வருது அதாவது ட்விஸ்ட் ஆப் டேஸ்ட்டுனு ஒரு ஷோ இருக்கும் அதுவும் பார்ப்பேன் ஃபாக்ஸ் டிராவலர் ஃபாக்ஸ் லைஃப் டிஎல்சி ஜீ கானா கஸானா ஃபுட் ஃபுட் இந்த மாதிரி சேனல்ஸும் பார்ப்பேன் ஸோ இதுங்கள் எல்லாத்தையும் ஓவர் ஆல் எல்லா செஃப்ஸும் கவர் ஆகிடும் அவங்களோட யூட்யூப் சேனல்ஸும் இருக்குது ஓன் செஃப்ஸோடது ஸோ அந்த சேனல்ஸையும் ரெஃபர் பண்ணி தான் நான் வந்து கற்றுப்பேன் இந்த மாதிரி இருக்கிறப்போ ரிசோர்ஸஸ் அதிகமாக இருக்குது ரெசிபீஸும் அதிகமாக இருக்குது டெக்னிக்கும் கற்றுக்க முடியுது ஸோ ஓவர் ஆல் யூட்யூப் சேனல்ஸ் அண்ட் டிவி ஷோஸோடய ஒரு மிக்ஸ் இருந்துச்சின்னால் ஈஸியாக குக்கிங் கற்றுக்கலாம்